ஹலோ ஆமாம் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ எப்போ ஆ டோர் டெலிவரி உண்டு சார் ம் சொல்லுங்கள் ஆ ஆ ஜீனி ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ சாப்பாட்டு அரிசி ஆ பொன்னி ஆ பொன்னி தான் ம் ரேட்டு ஆ ரெண்டு கிலோ துவரம்பருப்பு ஆ ஆ ஆ கருப்பு உளுந்து ரெண்டு கிலோ ஆ சோயா பீன்சு ஆ சொல்லுங்கள் ஆ ஆ ஒரு கிலோ இருக்கு சார் இருக்கு சார் எடை போட்டு கொடுத்துட்லாம் பாக்கெட்டாகவும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் ஆ சரிங்க டையில் ஆ ஆ கோதுமை மாவு ஆ அரை கிலோ ஆ ஆ சரிங்க அரைக்கிலோ சரிங்க ஒரு கிலோ ம் ஆ ஆ சரிங்க ஆ ரைட்டுங்க ஆ சரிங்க உங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் ஃபோன் நம்பருங்க

எப்போ எப்போ எப்போ வேணும் உங்ளுக்கு சப்ளை டூ ஹவர்ஸில் கொடுக்க முடியும் நான் கொடுத்த எல்லா பேக் பண்ணி நான் பார்ஸல் அனுப்பிருங்க உங்கள் பெர்மனண்ட் பெர்மனண்ட் என்ன நீங்கள் பணம் அவங்கள்கிட்ட கொடுத்துட்றிங்களா இப்போ பில் சொன்னாக்கா நீங்கள் அமௌண்ட் அனுப்பிசிடுவிங்களா சரிங்க